ஆ ஹலோ சொல்லுங்கள் ஹலோ சார் சார் சொல்லுங்கள் சார்

ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சரிங்க அதற்கானது வந்து ஆர்நூற்றி சில்லர வருங்க ம் ஆ ஐர்நூற்றி சில்லர ஆமாம் ஆமாம் ம் என்னங்க ஆ அதுவும் அதுவும் அதே ரேட்டு தான் வருங்க முன்னபின்ன வரும் அவ்வளோ தான் இருபதுருபா முன்னபின்ன ஆமாம் ஆமாம்